எனக்கு கவிதை எழுத ரொம்ப பிடிக்கும் நான் அதனால எப்போதும் கவிதை எழுதிட்டுருப்பேன் நான் எழுதாத நாள் இல்லை எனக்கு கவிதை எழுத ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு நோட்டும் போட்டு அந்த கவிதை எழுதுகிறதுக்காக நான் வச்சிருக்கேன் இந்த நாட்டுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படினா எவ்வளோவோ பெண்கள் வந்து அவங்களுடைய கஷ்டத்தைலாம் சொல்லமுடியாமல் இருக்காங்க எவ்வளோவோ பிரச்சனை வந்து பெண்களுக்கெல்லாம் வருதோ அதல்லாம் சொல்லமுடியாமல் இருக்காங்க அதுவந்து அவங்க வந்து இந்த கவிதை மூலியமாக அவங்க சொல்லணும் அவங்க வந்து அவங்க வந்து மனசில் உள்ள கஷ்டமோ ஹாப்பியோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் அவங்கள் வந்து வெளியில் சொன்னால் தான் அந்த அதில் உள்ள தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும் அதை வந்து பெண்கள் வந்தும் யாரும் சொல்கிறதே இல்லை ஏன்னா அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு அந்த கஷ்டத்தை இது பண்ணிக்கிறாங்க எவ்வளோ பெண்கள் வந்து நல்லா எவ்வளோ பெண்கள் வந்து நல்லாவும் இருக்காங்க சில பெண்கள் வந்து கொஞ்சம் கெட்டா கெட்ட மாதிரி அதுமாதிரியும் இது பண்ணுறாங்க அந்த பெண்கள்லாம் நல்லா இருக்கணும் அந்த நாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அதுவும் ஆண்களுக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ பெண்களுக்குதான் இங்கே அதிகமாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு எதுவாக இருந்தாலும் பிரச்சனை படிப்பில் பிரச்சனை எல்லாம் பிரச்சனைதான் பெண்களுக்கு அதல்லாம் விட்டு பெண்கள் வெளியில் வரணும் நம்ம நம்ம மட்டும் படித்தா பத்தாது மற்றவங்க மற்ற பெண்களையும் படிக்க வைக்கணும் அவங்களும் நல்லா படித்து இந்த நாடு வந்து முன்னேறணும் எவ்வளவோ மக்கள் வந்து உங்களுடைய விஷயத்த வெளியில் வந்து சொல்லாமல் இருக்கீங்க தயவு செய்து இந்த விஷயங்களோ மனசில் உள்ள படுறத எல்லாத்தையுமே வெளியில் சொல்லுங்கள் அப்போதான் உங்களுக்கு உங்களுடைய மனது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் தயவு செய்து உங்கள் மனசுலேயே வச்சுக்காதிங்க கொஞ்சமாவது வெளியில் சொல்லுங்கள் அப்போதான் நீங்கள் கொஞ்சமாவது நல்லா இருக்கலாம் இல்லைனா உங்களோட பிரச்சனைங்க மனசுலேயே வச்சிக்கும்போது உங்களுக்குத்தான் கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு கஷ்டம் இல்லை நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க அதனால் உங்களுடைய பிரச்சனைய வந்து தயவு செய்து மற்றவங்ககிட்ட சொல்லி சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள்